ஆ சார் எனக் மேம் எனக்கு வந்துவிட்டு வீடு பார்க்கணும் நான் ஆ நான் என்னோட அப்பா அம்மா என்னோட தம்பி இருக்காங்க நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆ ஃபேமிலிக்கி தான் எங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வேணும் ஆ கெஸ்ட்டு வந்தால் தங்குறமாதிரி அதுக்கு ஒரு ரூம் இருக்குற மாரியும் பார்த்துக்கோங்க அப்புறம் கிட்சன் ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரூம் ஆட்டாச்டு பாத்ரூம் இருந்தால் நல்லாருக்கும்

ஓகே ஓகே நான் அப்படிங்களா ஆ இல்லை அப்பா அம்மாக்கு கஸ்டமாக இருக்கும் ரூம்மில் ஆட்டாச்டு பாத்ரூம் இருந்துச்சுன்னா நல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப் அப்படிங்களா ஆ ஆமாம் நாங்கள் நான்வெஜிடேரியன் தான் நாங்கள் வீக்லி வாங்குவோம் அது சரி வராது வேறு வீடு இருக்குங்களா இப்போ நாகபட்ணத்தில் எதாச்சும் இருக்குங்களா அப்படிங்களா எனக்கு வந்து மெயின் ஏரியாவில் வேணும் காலேஜ் போகறமாதிரி ஒர்க் ப்ளேஸ் போகறமாதிரி ஒரு நல்ல வீடாக வேணும் அப்புறம்

சரி பக்கத்தில் கோயில்லாம் நிறையா இருக்குங்களா ஆ ஓகே மேம் எவ்வளோ மேம் வா வரும் ரெண்ட்டு த்ரீ தௌசணுங்களா சரி மேம் வீடு நல்லாருந்துச்சுன்னா ஓகே மேம் ரெண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை அட்வான்ஸ் எவ்வளோ வரும் எத்தனை மணிக்கு கொடுக்கணும் ஓகே மேம் நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சரி நீங்கள் ஓனர்கிட்ட பேசிவிட்டு நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு வருதுங்க வரட்டுங்களா நீங்கள் எனக்கு அட்ரஸ்ஸு அட்ரஸ்ஸு மெ மெசேஜ் பண்ணிவிடுங்க நான் வந்துடுறேன் அங்கே லொகேஷனுக்கு ஓகே மேம் தேங்க் யூ மேம்